ஹலோ யார் யார் பேசுகிறதும்மா ஆ வணக்கம்மா வணக்கம்மா அம்மா உங்கள் பிள்ள ஸ்போர்ட்ஸில் நல்லா விளாடுறா நல்லா கான்சண்ட்ரேஷன் பண்றாள் அதனால் நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸில் அவளை சேர்த்து விட முடியுமா ஆ வேறு என்னலாம் அவளுக்கு பிடிக்குமா எந்த விளாட்டு விளாடுவாள்

ஆ வேறு ஆ ஆ செஸ்ஸுலாம் விளாடுவாளாம்மா செஸ்ஸுலாம் விளாடுவாளா ஆ ஆ சரிம்மா இந்த இப்போது நிறைய இந்த இந்த திட்டத்தில் நிறையா விளையாட்டு வந்திருக்கு பார்த்துக்கங்க ஸ்கூலுக்கு நிறைய டொனேஷன் கொடுக்குறதுனால நிறைய விளையாட்டுகளை சேர்க்கப் போகிறாங்களாம் அதான் உங்கள் மகள் ஏதாவது நல்லா வெளையாடுனா ஒரு நாலு அஞ்சு விளையாட்டில் சேர்த்து விடலால்ல ஆ ஏம்மா அம்மா அது மட்டும் இல்லை வெளியே வெளியேல்லாம் போக வேண்டிது இருக்கும் பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு போக வேண்டிது இருக்கும் பரவாயில்லையா இல்லை இல்லைம்மா ராத்திரி நேரம்லாம் பயணம் இருக்கும் பரவாயில்லையா ஆ அப்போ ஒவ்வொரு ஆ சரிம்மா அப்புறம் அந்த ஒவ்வொரு விளையாட்டுக்கும் கோச் உண்டு பாத்துக்கங்க அதுக்கும் ஒவ்வொரு இடம்னு சொல்வாங்க அந்த இடத்துல உங்கள் உங்கள் பிள்ளைய சேர்த்து நீங்கள் கோச்சிங் பண்ண வைக்கணும் ஆ சரி அப்போ டிரெஸ்ஸுலாம் ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸு எடுத்து தர வேண்டிது இருக்கும் சரிங்களா அதை நீங்கள் இப்போ ஆ சரிம்மா அப்போ உங்கள் மகள் கராத்தே கற்றுக்கிட்டு இருக்காளா கராத்தே தெரியுமா அவளுக்கு ஆ அப்படியாம்மா சரி கராத்தே நல்லா இங்கேயே சும்மா சாம்பிளா சொல்லிக் கொடுத்தா நல்லா விளையாடுறா அந்தமாதிரி நீங்களும் வீட்டில் வச்சு அவள் என்ன செய்கிறான்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த கராத்தேயில் நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு வேலுயூஷன் உண்டும்மா ஆ சரிம்மா அப்போது

அப்போது நீங்கள் ஒரு நாள் ஸ்கூலுக்கு வரவேண்டிது இருக்கும்மா வருவீங்களா நீங்கள் பாப்பாவுக்கு என்னலாம் எடுக்கணும் என்னலாம் எடுக்கணும் என்னலாம் வாங்கணும்னு நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா எழுதி கொடுக்குறேன் நீங்கள் ஒரு நாள் ஸ்கூலுக்கு வரமுடியுமா ஆ சரிம்மா சரிம்மா ரொம்ப நன்றிம்மா பார்ப்போம்மா சரி